கோகோனால் ரொம்ப பிடிக்கும் சின்னப்பிள்ளயா சின்னப்பிள்ளைங்கள் எல்லோரும் கும்பலாக சேர்ந்து ஓடிஓடி தீண்டுறது ரொம்ப ஓடுறது அப்போது அவ்வளோ ஒரு ஆர்வமாக ஓடிக்கின்னு தீண்டிக்கின்னு விளையாடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்புறம் கபடி ஆடுவோம் அப்புறம் நீச்சல் போயிட்டு ஸ்கூலில் பரீட்சை எழுதிட்டு டி நெடுக்கும் கிணறு இருக்கும் கிணத்துல குதிச்சுக்கின்னு ஒருத்தரோடு ஒருத்தர் அடிச்சுக்கின்னு அந்த கலர் அந்த இங்கேலாம் அப்படிங்கா அதுக்கு அது போயிட்டு கிணத்தில் குதிச்சுக்கின்னு பொழுதுபோனால் கூட டைம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காதா குளிக்கிறதுக்கு அப்பன்றத தாண்டிக்கின்னு அப்படி விளையாடிக்கின்னு அப்படி ஒ அப்படி ஒரு சந்தோஷமாக நீச்சல் அடிச்சுக்கின்னு தீண்டுற ஆட்டம் ஆடிக்கின்னு கிணத்துல கல்லுப்போட்டு கல் எடுத்துக்குன்னு மூழுகிக்கின்னு மண்ணை வாரி அடிச்சுக்கின்னு க மீன் மீனுலாம் பார்த்துக்கின்னு மீன் பிடிச்சிக்கின்னு அப்படி வரும் ஏறி குளத்துலலாம் நெடுக்கும் ஏறிக்கின்னு அது பிடிச்சிருக்கும் லெமன் ஜூஸ்ஸு ஸ்பூனு அது விளையாடுவோம் சேரில் உட்காந்து நாற்காலியில் எல்லோரும் ஒரு ஒரு வீட்டாக போயிடுனு வந்து அதில் உட்காந்துக்கின்னு அது விளையாடுவோம் எங்களுக்கு இந்தமாதிரி திருவிழாக்கள் நாட்களில் எல்லோரும் கும்பலாக சேர்ந்து நைட்டில் தூக்கம் வருற வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம்